ஒரணா ரெண்டணா மூணணா நாலணா அப்புறம் ஐம்பது பைசா பத்து பைசா இருபது பைசா இது மாதிரி எல்லா காயினும் என்கிட்ட செம்புலேருந்து பித்தள வரைக்கும் எல்லா காசும் இருக்கு எல்லா காயுனுமே காயினுலேருந்து இருக்கு என்கிட்ட அதேமாதிரி நோட்டும் பார்த்திங்கன்னா ஒர்ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா தாள் இப்போ அதாவது முதல்ல ரெண்டு ரூபா தாள் வந்ததுல இப்போ அது வர்றதில்ல இப்போ அதலாம் நிறுத்திவிட்டாங்க நம்மளுக்கு வந்து இந்த ஒர்ரூபா தாளுலாம் நிறைய இருக்கு ஒரு பத்து பயஞ்சு தாளாட்டம் இருக்கு அதேமாதிரி ரெண்டு ரூபா தாள் பார்த்திங்கன்னா அது ஒரு பத்து இருபது தாளாட்டம் இருக்கு அப்புறம் அஞ்சு ரூபா தாள் இருக்கு அப்புறம் கிழிஞ்சு போன நோட்டு அது ஒரு பத்து இருபது நோட்டாட்டம் இருக்கு ஆனால் கிழிஞ்சு போனால் எடுத்தெரிஞ்சிடுவாங்க நான் எடுத்து எறியிறதில்லை அப்படியே ஸ்டாக் வச்சுக்கிறது அதுமாதிரி நிறையா இருக்கு பழங்கால பழைய காலத்தினுடைய இதெல்லாம் நிறைய வெச்சிருக்குறேன் ஒன்று ஒன்று வெச்சிருக்குறேன் மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம கிட்டே இருக்கு ஒன்றும் பிரச்சனையில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இந்த ரெண்டு ரூபா இந்த ரெண்டாயர ரூபா நோட்டெல்லாம் வந்தது இடையில வந்துது இடையிலயே போயிடுச்சு அது செல்லலேன்னு அறிவித்து அரசாங்கம் அறிவித்தது அது டப்புன்னு நின்று போச்சு இப்போ வந்து நம்மளுக்கு பத்து ரூபா தாள் செல்லுது அதே இருபது ரூபா தாள் ஐம்பது ரூபா தாள் நூறுரூவா இரரூவா ஐநூறுரூவா இதுதான் செல்லுது இதுக்கப்புறம் என்ன வருமுன்னு தெரியாது ஆனால் இப்போதைக்கு இது வந்து இப்போ உள்ள காலத்தில் இருக்கு நம்மளுக்கு ஆனால் அதைத்தவிர இப்போ எந்த தாளும் ரெண்டு ரூபா ரெண்டாயிரா ரூபா தாள் வர்றதில்ல அது இப்போ உள்ள காலத்தில் வர்றதில்ல காணோம் அது அப்படியே அமுத்திவிட்டாங்க அதோடு முடிஞ்சுது அது இப்போதைக்கும் இது வந்து இப்போ உள்ள காலத்தில் இருக்குது